எங்கள் உ ஊரில் முக்கியமான உள்ளூர் தொழில்கள் அப்படின் பார்த்தோம்னா கூடை பின்னுறது மண் பானை செய்கிறது ஊறுகாய் போடறது தள்ளுவண்டி கடை இந்த மாதிரி சி சிறு சிறு தொழில்கள் கா கைத்தொழிலை வச்சு நிறையா வந்து பண்ணிகிட்டு வந்துட்டிருக்காங்க அதிலியும் வந்துட்டு இங்கே இங்கே வந்து அதை செஞ்சோம்னால் வந்துட்டு எதோ ஓரளவு தான் வருமானத்தை நாங்கள் பார்க்க முடியுது இதே வந்துட்டு வெளியூரில் கொண்டு போய் பா விற்கும்மோது அதை வந்து ஒரு பெரிய அதிசயமான பொருள் அந்த மாதிரியே பார்க்கறாங்க அதை அதனால் வந்துட்டு அங்கே இருந்து நிறையா வந்து லாபம் எடுக்க முடியுது அதே மாதிரி வந்துட்டு இது இது வந்துட்டு பா ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இப்போ கிடையாது இப்போ வந்து அதை ரொம்ப ஃபெஸ்டிவல்லாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து கோவிலில் பொங்கலே வைக்கிறோம் அப்படின் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து மண் பானையை வெச்சு அப்படி பொங்கல் செஞ்சிட்டிருந்தாங்க இப்போ வந்துட்டு பொங்கல் வந்துட்டு ரெடிமேடாக கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு மாறிட்டாங்க அதே மாதிரி தான் எல்லாமும் அப்புறம் வந்துட்டு இதுக்கான நிறையா வந்து சவால்கள் இருக்குது சவால்களை நிறைய எதிர் கொண்டிருக்காங்க இப்போ வந்துட்டு கூடை பின்னணும் அப்படின்னா மூங்கில் ஃபஸ்ட்டு வந்து நிறையா கிடச்சிது இப்போ வந்து மூங்கில் வந்து ரொம்பவே கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால் வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிட்டாங்க அதே மாதிரிதான் மண் பானை செய்கிறவங்களும் அவங்க வந்து பானை அந்த ஷேப்பை கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப ஒரு வழியாக ஆயிடறாங்க அதேமாதிரி மழையில் நனையாம பார்த்துக்கணும் உடையாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறமாதிரி நிறையா வந்து பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிகிட்டு தான் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க